ஹலோ மேடம் ஆ பார்லரா இங்கே வந்துட்டு நாங்கள் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் வீட்டில ஆ ஆமாம் இங்கே ஹேர் ஸ்டைல் பண்ணணும் ஒரு பத்து பேர்த்துக்கு

நீங்கள் வந்து பார்த்தா தெரிஞ்சிடும் அவங்க அவங்க ஃபேஸ்ஸுக்கு வந்துட்டு எது செட்டாகுன்னு உங்களுக்குதானே தெரியும் நீங்கள் அதுமாதிரி ஆ வந்து பார்த்துட்டு சொன்னிங்கன்னால் ஆ ஆ ம் எவ்வளோ ஆகும் ம் ஆ குறச்சி கொடுக்க மாட்டிங்களா ம் கம்மி பண்ணுங்கள் ம் ம் சரி எப்படி நீங்கள் எப்படி நீங்கள் கூப்பிட்டு வரது வீட்டுக்கு வந்துடுவீங்களா இல்லை உங்களை கூப்பிட எதும் டாக்ஸி எதுவும் அனுப்பணுமா

இ இல்லை முடி வந்து ஹேர் ஸ்டைல் எப்படி ப பண்ணுறது அதை எப்படி கொட்டி வேற எதாவது அதுக்கு சைட் எஃபக்ட் எதுவும் வருமா இல்லை நீங்கள் ஏதாவது கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ணுவீங்களா தலைக்கு இல்லை ஏதாவது நீங்கள் ஆயில்மெண்டு ஏதாது போட்டிங்கன்னா எதுவும் ஃபால்ட்டாகுமா ம் ஆ சரி ஓகே ஓகே அப்படினா நீங்கள் வந்துட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு வீட்டோட அட்ரஸ் சொல்கிறேன் நீங்களா வந்துடுறீங்களா ஆ நான் சொல்கிறேன் நீ ஆ நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதிக்கோங்க சொல்லவா நூற்றி இருபத்தி அஞ்ழு டோர் நம்பரு வாஉசி தெரு கட்டபொம்மன் நகர் ம் நரிமேடு மதுரை ஆ இந்த இந்த அட்ரஸ்ஸுக்கு வந்துடுங்க நீங்கள் வந்து வந்துட்டு நீங்கள் ஃபேஸை பார்த்துட்டு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணணுமோ அதுக்கு தகுந்தமாரி பேசி காசு மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க ஆ பார்த்துக்கோங்க இந்த இந்த அட்ரஸ் வந்து நாங்கள் வந்து இந்த இன்னும் ரெண்டு நாள் சண்டே அன்னைக்கு வர்றிங்களா சண்டே அன்னைக்கு தான் ஃபங்க்ஷன்னு ஆ நீங்கள் அதுக்கு தகுந்த பத்து மணி பத்து டு பத்தரை நீங்கள் அதுக்கு தகுந்தமாரி உங்களுக்கு டைமிங் எப்படி தோதோ அதுக்கு முன்னாடியே வரதுன்னால் வாங்க ஆ ஆமாம் பத்து பேருங்கம்போது உங்களுக்கு அந்த ஆ சரி இந்த இது அட்ரஸ்க்கு வந்துடுறீங்களா ஆ ஆ ஓகே தேங்க்கியூ மேடம்